இந்த இருக்கிற நம்ம இருக்குறது மூக்கனூர் பக்கத்தில் வந்து சிறுமுகையினூர் அங்கே வந்து விஜயலெட்சுமி ஸ்கூல் இருக்கு அங்கே வந்து நல்லா குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா படிப்பு சொல்லி தர்றாங்க நல்லா பசங்களும் நல்லா படிக்கிறாங்க அதே மாதிரி சில குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஏழைக் குழந்தைகளும் எத்தனையோ குடும்பமும் இருக்குது அங்கே கொஞ்சம் இலவசம்னு கொஞ்சம் சலுகையும் பண்ணுறாங்க பரவாயில்லை ஆனால் நல்ல படிப்பு நல்ல இது இருக்குது டேலண்ட் இருக்கு அதே மாதிரி இங்கே கோயமுத்தூரில் வந்து கற்பகம் காலேஜ் இருக்கு அங்கே இருந்து நம்ம ஊரில் இருந்து நிறைய குழந்தைங்க போகிறாங்க ஆனால் நிறைய நம்மளில் வந்து கைத்தறியைன்னு நெயின்னுனாலும் நம்ம கொஞ்சம் எல்லாம் ஏழையெல்லாம் நிறைய இருக்கிறாங்க அதனாலே அங்கே நிறைய கொஞ்சம் சலுகையும் பண்ணுறாங்க நல்ல குழந்தைக நல்லா படிக்கிறாங்க படிச்சி அங்கே இருந்து அவங்களே ஒரு வேலை வாய்ப்பும் தேடி தர்றாங்க பரவாயில்லைப்பா நல்லது இது